எனக்கு பிடித்த விளையாட்டு அப்படினா நிறைய இருக்குது ஸோ அதில் கைப்பந்து கபடி பிடிக்கும் அப்புறோம் வந்து சதுரங்க அந்த விளையாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன் எனக்கு கைப்பந்து கபடி பிடிக்கும் அப்படினா ஸோ அதில் விளையாடுறவங்க எல்லாருமே ரொம்ப ஆக்ட்டிவாக இருக்கணும் ஸோ அதனால் அவங்க வந்து உடல் அளவில் மன அளவில் வந்து உறுதியாக இருப்பாங்க வலுவாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அது உடற்பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் அது போக கபடியெலாம் பார்த்திங்ன்னா தமிழனின் விளையாட்டு அது தமிழனின் சிறப்பை உணர்த்தும் வகையான விளையாட்டு வீர விளையாட்டு அப்டின்னும் சொல்லுவோம் ஸோ அதனால் எனக்கு கபடி பிடிக்கும் அப்புறம் அந்த சதுரங்க விளையாட்டு ஏன் புடிக்கும் அப்படினா அது வந்து நம்பளை சிந்திக்க வைக்கும் மூளைக்கு வேலை கொடுக்கறதால அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும் நான் வந்து நேச்சுரலாக கைப்பந்தும் நல்லா விளையாடுவேன் கபடியும் நல்லா விளையாடுவேன் சதுரங்க போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு வேலை கொடுத்தாலும் நமக்கு எதிர்க்க விளையாடுறவங்க சிறப்பாக விளாடுவாங்க ஸோ அதையும் நம்ப பாராட்ட கற்றுக்கணும்